காயத்திரி ஃப்ரூட்ஸ் கடைங்களா வாழைப்பழம் ஒரு கிலோ ஆரஞ்ச் ஒரு கிலோ திராட்சை ஒரு கிலோ இதுலாம் இன்னிக்கு ஈவினிங்குள்ளே வேணும் எனக்கு ஒரு பேர்துரே பார்ட்டி அதனால் வேணும் கேஷ் டெலிவரிங்களா இல்லை வாய்ங்கட்டா வந்து வாங்கிட்டு வர்ணுமா ம் சரிங்க ஆ ரேட்டு எவ்வளோ வாழைப்பழோம் ஒரு டஷன் ஆரஞ்ச் ஆ ஆரஞ்ச் ம் திராட்சை ஆ ம் சரிங்க ஆ சரிங்க